விளையாட்டை தொழிலாக எடுத்துப் பண்ணுறவங்க யாரும் வந்து நான் பார்த்ததில்ல இது வரைக்கும் ஆனால் விளையாட்டை வந்து தொழிலாக பார்க்காம ஒரு பேஷனாக பார்த்து அது மூலயமா லாபம் ஈட்டினவங்கள நான் பார்த்துருக்கேன் இது எப்படி நான் சொல்வதுனா இது எந்தவொரு தவறான வகையில்னு சொல்லலை விளை அந்த விளையாட்டு ஃபோக்கஸ்டாகவே போயிட்டு அந்த அங்கே அந்த ஊருக்காகவோ அந்தக் அந்தக் கன்ட்ரிக்காவோ விளையாடி அது மூலயமா நிறைய பணம் சம்பாதிக்கிறவங்கள நான் பார்த்துருக்கேன் அதாவது பிசிசியிலையோ ஐசிசியிலையோ சேர்ந்து அது மூலயமா கிரிக்கெட் விளையாடி நிறைய காசு சம்பாதிக்கிற கிரிக்கெட் வீரர்கள் தான் நம்ப பார்த்துருக்கோம் இதுதான் நான் விளையாட்டு மூலயமா பணம் சம்பாதிக்கிறவங்களை பார்த்தது எங்கள் பள்ளிகளில் வந்து என்ன விளையாட்டுப் போட்டிகள் இப்போது அதிகமாக நடக்கும்னால் கபடி கிரிக்கெட்டு வாலிபாலு இதுதான் நடக்கும் இதில் மாணவர்களெலாம் பங்கேற்று நல்ல நல்ல அதில் பயங்கரமான ஆர்வமெலாம் காட்டிகிட்டு தான் இருக்காங்க நான் பார்த்துட்டுதான் இருக்கேன் இன்னும் கூட